என்னோடய நெகட்டிவிட்டியை நான் ஷேர் பண்ணுறது எதில் அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் என் பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஆர்ட்ரு போட்டேன் பிளாஸோ பிளா பேண்ட்டு பிளஸ் டாப் வந்து ஆரஞ்சு வித் பிளாக் கலர்ல ஒரு டாப்பு ஆர்ட்ரு பண்ணேன் ரெண்டும் செட்டு தான் அது ஃபோட்டோவில பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ கிளியராக நீட்டாக அழகாக இருந்துச்சு பட் அந்த டெலிவரி பண்ணவங்கள் வந்து டெலிவரி கொடுத்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சினாலோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததனாலோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்கள் நான் அவங்க போனதுக்கப்புறம் பிரிச்சு பார்த்தா பேண்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு டாப்ல வந்து கைக்கிட்ட ரொம்ப ஃபேடாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு கலர் வந்து ஆரஞ்ச் ஆனால் ஃபேடானது வந்து நல்லா ரோஸ் கலர்ல அது மட்டும் ஒரு அசிங்கமாக தெரிஞ்சிது இந்த ப்ரோடக்ட்னால நான் ரொம்ப ஹேர்ட் ஆகிட்டேன் அந்த நம்பர் கொடுத்துட்டு போனார் இல்லையா ஏதாவது ப்ராப்ளம்னால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு அவருக்கு நான் கால் பண்ணேன் கால் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் அந்த டேட்ல டெலிவரி பண்ணென்னால் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் நான் அந்த சைடே வரல நான் டெலிவரி எந்த டெலிவரியும் நான் கொடுக்கல இன்னயோன்னு இந்த நம்பரை ஆஃபிஸ் நம்பரு என் நம்பரு கிடையாது ஆஃபிஸ்ல இருக்கிறவங்க சாப்பிட போயிட்டாங்கள் அவங்களுக்கு பதிலாக நான் வந்து அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்கள் பத்து நாளைக்குள்ள ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களே ஃபோனை எடுத்து நான் அந்த மாதிரி டெலிவரியே கொடுக்கல அப்படின் சொல்லிட்டாங்கள் அந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஆறநூறுபாய் அதோடய ரேட்டு ட்ரெஸ்ஸு ஃபேடானனால் என்னால் அந்த ட்ரெஸ்ஸை போடவே முடியலை என்னோடய ஆற்நூறுபாய் வேஸ்ட்டு ஸோ இந்த ப்ரோடக்ட்னால நான் ரொம்ப டிஸ்அப்பாய்ன்ட்மெண்ட் ஆகிட்டேன் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த ப்ரோடக்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை சீரியஸ்ஸாக அது ரொம்ப ஒரு பேடான ஒரு ப்ரோடக்ட் பேடான ஒரு டெலிவரி பேடான ஒரு கம்பெனி